இந்த மாதிரி நான் தந்திருக்கேன் இங்கே நிறையா பேர்த்துக்கு பரிசு அளித்திருக்கேன் இது வந்து பெரும்பாலும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையும் தருவாங்க மேக்ஸிமம் இப்போ யாரும் தர்றதில்லை அது வந்து வாழ்த்து மடலுங்கிறது ஒரு கவி கவிதை எழுதி அதை மணப்பெண் அண்டு மண மாப்பிள்ளை இரண்டு பேர் புகைப்படைத்தை ஒட்டி ஒரு வாழ்த்து மெடல் எழுதுவார்கள் அதே மாதிரி கைவினையால் செய்யப்பட்ட ரோஸு பூக்களை வைத்த ஒரு பூச்சூடுதல் கைவினைப் பொருட்கள் ஆகிய செருப்பு ஸூவ் ஸூ பெல்ட் இதெல்லாம் வந்து மாப்பிள்ளைக்கு பரிசாக தருவாங்க பெண்ணுக்கு வந்து பட்டு புடவை பட்டு புடவை பட்டு ஜரிக்கை வைச்ச புடவை இதெல்லாம் வந்து தருவாங்க அந்த காலத்தில் இப்போ யாரும் பெரிசா தர்றதில்லை ஏன்னால் அது வந்து நெசவாளருகளின் அழிவு காலம் ஆரமிச்சி விட்டுது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காந்தி முன்னேற்றக்கழகம் என்று காந்தியால் ஆரம்பிக்கப்பட்டது அதிலில் ஆரம் ஒலிக்கப்பட்ட ஒரு கட்சிதான் தெரியாது